குலந்த பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும் தா தாய்ப்பால் கொடுத்தா தான் அதுக்கு நல்லா இது வரும் குலந்த பிறந்தவொன்னே தாய்ப்பால் வந்து நல்லா எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா சுத்தமாக செஞ்சு அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுத்தவொன்னே அது அப்போ தாய்ப்பால் கொடுக்குற அப்போ தான் அந்த குலந்தைக்கி நல்லா சக்தியும் இருக்கும் நல்லா இதுவாகவும் இருக்கும் புஸ்டிக்காகவும் இருக்கும் கொடுத்தவொன்னே தோல் மேலே தூக்கி போட்டு இப்படி தட்டணும் தட்டுன பின்னாடி தட்டுனால்தான் அது வந்து ஒரு திக்குலு முக்குலு ஆகாமல் நல்ல மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சளி பிடிக்காம இருக்கும் ஒரு ஜுரம் வரமால் இருக்கும் தாய்ப்பாலுக்கு எவ்வளோ நம்ம இதை கொடுக்குறமோ அந்த அளவுக்கு பிள்ளைங்க நல்லா சக்தியாக இருக்கும் கொ கொ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கொஞ்ச நாள் ஆக ஆக ஆக இருக்க இருக்க இருக்க இந்த சளி பிடிக்கும் ஜுரம் வரும் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நம்ம பார்த்து அந்த குழந்தைய ஒரு கொஞ்சம் லெவல் ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ஆகிற வரையிலேயும் கொஞ்சம் அதுக்கு வளர்த்துற வரையிலும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் தா தாய்ப்பால் நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்கணும் முக்கியமாக இந்த பசும்பால் கொடுக்க கூடாது அதெல்லாம் கொடுத்தாக்கா அதுங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு செட்டாகாது பேதி ஆகும் சளி பிடிக்கும் இரும்மல் வரும் இது எல்லாமே வரும் அடிக்கடிக்கு உடம்பு சரி இல்லாமல் ஆகும் அதனால் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்குறதுனால எல்லாமே நல்ல நல்லதாகவும் இருக்கும் இ இருக்கும் அதனால் நம்ம வந்து முக்கியமாக தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அந்த தாய்ப்பால்ல தான் எல்லாருக்கும் குலந்தைங்களுக்கு வந்து சக்தியாக இருக்கும் தாய்ப்பால் இல்லைன்னாவே குலந்தைங்க ஒரு மாதிரியாக வசவசன்னு இருக்கும் முருவு இல்லாமையும் இருக்கும் தாய்ப்பால் எவ்வளோ அளவுக்கு அதுங்கள் குடிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா புஸ்டிக்காகவும் இருக்கும் பிள்ளைங்கோ தாய்ப்பால்னால் தான் எல்லாமே இப்போ பிள்ளைங்கோ நல்லா திறமையாகவும் இருக்கும் நல்லாவும் ஒரு இதாகவும் இருக்கும் அதுங்கள் வள ஒரு அஞ்சு வயசு ஆகிற வரையிலியும் அது நாம் கஷ்டப்பட்டு அதுங்களை ஈ கடிக்குதா எறும்பு கடிக்குதா எல்லாம் பார்த்து பார்த்து அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அப்பப்போ டெய்லியும் அதை நல்லா குளிக்க வச்சு நல்லா அழகா பண்ணி அது அப்போது பார்த்தா தான் அந்த பிள்ளைங்க வந்து அழகாவும் இருக்கும் நல்லா தா இதுவாகவும் இருக்கும் நல்லா புஸ்டிக்காகவும் இருக்க நல்லா தாய்ப்பால் வந்து முக்கியமானது தாய்ப்பால்ல தான் நம்ம வளர்த்தணும் குலந்தைங்கள தாய்ப்பால் கொடுக்குற அவ்வளோ நல்லது சின்ன சின்ன குலந்தைல இருந்தே அத நல்ல மாதிரி நம்ம வளர்த்தணும் ஈ கடிக்குதா எறும்பு கடிக்குதா பார்த்து அது சி வளர்த்துனா தான் பிள்ளைங்க நல்லா அழகாவும் இருக்கும் அருமையாகவும் இருக்கும் தாய்ப்பால்ல தான் முக்கியமான சக்தி தாய்ப்பால் அவசியம் நம்ம கொடுக்கணும்